நாங்கள் வந்து நிறைய வந்து தோட்டத்தில் வந்து செடிகள் நாங்கள் வள வளர்க்கிறோம் இருந்தாலும் நாங்கள் எங்கேனா ரிலேட்டிவ் வீட்டுக்கு சொந்தகாரரு விசேஷத்துக்கு போகிறப்ப செடி எப்போ பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செடி வளர்க்கிறோம் அது நிறையா பலாச்செடி வாழைக்கன்று மாங்கன்று கொய்யாக்கன்று நிறைய எலும்மிச்சங்கன்னு நிறைய கன்று எடுத்துகிட்டு வந்து நட்டுருக்கோம் அதோடைய முக்கியத்துவம் என்னென்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு இலை வேணுன்னாங்கூட நாங்கள் வேறு எங்கேயும் கடைக்குப் போய் வாங்க மாட்டோம் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற இலையை வெட் கட் பண்ணி சாப்பிறதுக்கு பழம் பூ காய் பழம் எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கும் எலுமிச்சை மரம் நல்லா பெருசாயிட்டு காய் கொடுக்குது அது எவ்வளோ ஊறுகாய் போட ஜூஸ் போடலான் எங்களுக்கு அது ரொம்பவே உதவுது அதனால் இந்த செடிங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் தோட்டத்தில் வந்து எல் எங்கே போனாலும் செடிகள்லா நாங்கள் எடுத்துன்னு வந்து செடி வளர்த்துடுவோம் அது எங்களுக்கு சந்தோசம்